என்னோடய காலேஜ் லைஃப் இட்ஸ் லைக் எ ஹெவன் எனக்கு என்னென்னா எனக்கு ஸ்கூல் வந்து அப்டே பின்னாடி அப்டே காலேஜ் ரெண்டுமே ஸ்கூல் படிக்கிறப்பயே நமக்கு ஒரு கிரேஸ் இருக்குமில்ல இந்த காலேஜ் போகணும் இந்த காலேஜ் போகணுன்ட்டு அப்படி இருந்ததுதான் வந்து எனக்கு என்னோடய காலேஜ் அங்கிருந்து பார்க்குறப்பையே எப்பயுமே வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் எதாவது ஒரு ஃபன் மோடிலே இருப்பாங்க என்னடா எப்பயுமே ஜாலியாகவே இருக்காணுங்க நம்ம ஸ்கூலில் படித்துக்கிட்டே இருக்கோமே காலேஜ் போனால் அப்படியே ஜாலியாக இருக்கலாமெலாம் அப்போ வந்து ஸ்கூல் டைமில் தோணும் பட் காலேஜ் குள்ளே போனதுக்கு அப்புறம்தான் தோணிச்சு காலேஜில் படிக்கவும் செய்யணும் பாதிக்கு மேலே வந்து அதுக்கு அப்புறந்தான் அந்த இதலாம்ட்டு எப்படி சொல்ல பாதி வந்து எங்களுக்கு ஆன்லைன்லேயும் கொஞ்சநாள் போயிடுச்சு லாக் டௌனில் பட் அதர்வைஸ் வந்து அந்த லாக் டௌன் டைம்லேயும் வந்து அப்பப்போ டேரக்டாக கிளாஸ் வரலாம்ட்டா இங்கிருந்து குடுகுடுனு ஓடிடுவோம் லைக் ஃபிரண்ட்ஸெல்லாம் வந்து வெளி வெளியூரில்தான் இருப்பாங்க அவங்க எல்லோருமே வந்து ஓகே இந்த ஒரு நாளைக்காக பார்க்க வரலாம் அப்படின்ட்டு வந்துடுவோம் எப்பயுமே எதாவது மதுரையில் வந்து கூட்டம் அப்டே அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கும்ல அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு காலேஜில் வந்து எப்பயுமே ஃபன்னாக இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அது எங்கள் காலேஜ் தான் எப்பவுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் மார்னிங் ஒரு எய்டேர்டு தான் பட் ஆஃப்டர்நூன் வரையும்தான் இருக்கும் சொல்வாங்க காலேஜ் அதனால நாங்கள் நல்லா காலேஜ் ஈவ்னிங் வந்து ஈவ்னிங் பேட்சே முடித்து கிளம்பிருவாங்க அது ஒரு ஆறுமணி ஆறரை ஆகிடும் அங்கே இருந்து கிளம்பவே ஸோ அவ்வளோ நேரம் உட்காந்து கேன்டீனில் அரட்டை அடிக்கிறதாக ஆகட்டும் இல்லை லைப்ரரியில் போய் புக்ஸ் தேடுறதா இருக்கட்டும் ப்ராஜக்ட் உக்காந்து பண்றதாக ஆகட்டும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்கே எங்கேயாவது ஒரு மரத்தடியில் வந்து லைப்ரரிக்கு ஆப்போசிட் மரத்தடியில் வந்து ஒரு கூட்டம் உக்காந்துருக்குன்னா அது கண்டிப்பாக இந்த எங்கள் டிப்பார்மெண்டில் கண்டிப்பாக நாங்களாகதான் இருப்போம்ட்டு எந்த ஸ்டாஃப் பார்த்தாலும் சொல்லிவிடுவாங்க ஸோ அப்படி ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் லைக் காலேஜ் டைமில் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் லைக் லைஃப் ஓரியண்டடாக இருக்கட்டும் ஃப்ரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை லைஃப் அடுத்து என்ன பண்ணப்போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே நம்மளை ஒரு வளர்த்த எடன்னுகூட சொல்லலாம் புதுசாக ஸ்கூலில் ஒரே ஸ்கூலில் ஒரு பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டு யாருன்னே தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே போய் கண்ணைக் கட்டிவிட்டால் எப்படி இருக்கும் அதுமாதிரிதான் ஃபர்ஸ்ட் டே போனப்போ இருக்கும்ன்னு நினச்சேன் ஆனால் அப்படியும் இல்லை லைக் ஃப்ரண்ட்ஸ் எல்லோருமே அங்கங்கே தெரிஞ்ச தெரிஞ்ச ஃப்ரண்ட்ஸாக இருந்தாங்க அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்வைஸும் சரி ஸ்டடீஸ்வைஸும் சரி ரொம்ப அது ஒருமாதிரி ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக நம்ம ஓகே ரொம்ப எஃபோர்ட் போடணும்ன்னு இல்லை ஓகே கிளாஸை கவனித்தா போதும் நம்ம எழுதுனா போதும் எல்லோரும் ஓகே இந்தப் பொண்ணு இப்படி படிச்சுரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்ததுனால நமக்கும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி பரவி அப்டே நம்மளும் படிக்க ஆரம்பிச்சுட்டோன்னுக் கூட சொல்லலாம் இன்னொன்னு கல்ச்சுரல்ஸ் கல்ச்சுரல்ஸ்னால் தான் என்னோடய பாதி காலேஜே போச்சு லைக் எங்கே வெளியே என்ன கல்ச்சுரல் நடந்தாலும் மத்த காலேஜெலாம் மொதல் ஆளாக ஓடிரறதே எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் கரெக்டாக ஃபர்ஸ்டு இன்விடேஷன் வரும் மொதல் ஆளாக அங்கே போய் இடத்தப் பிடிச்சி வச்சுருப்போம் அந்த ஒன் வீக் அந்த கல்ச்சுரல் ஸ்டார்ட் ஆகப் போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே எந்தெந்த காலேஜெலாம் கூப்பிட்றானுங்களோ அங்கெலாம் போயிடுறது அதுக்கு ஒரு பிராக்டிஸ்னு சொல்லி பாதி நாளை ஓட்டுவோம் அதுக்கப்புறம் காலேஜை வந்து விசிட் பண்ணுறாங்கன்னு சொல்வாங்க அதுக்கு ஏதாவது கல்ச்சுரல்ஸ் பண்ணுங்க எதாது டான்ஸ் பண்ணுங்க எதாவது இது பண்ணுங்க அப்படி புதுசாக எதாவது பண்ண சொல்வாங்க அதுக்குனு பாதிநாள் கரெக்டாக அவங்களே அட்டனன்ஸும் போட்டுவிட்ருவாங்க இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாப்ஸ் கூட நல்லா ஜாலியாக மிங்கிள் ஆகிறது ஸோ இதெலாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதுசாக கற்றுக்கிறதுனா நிறைய கற்று சொ கற்றுக் கொடுத்துருக்கு லைஃப்பு எப்படி சொல்கிறது புதுசாக ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் யூஸ் பண்றதாக இருக்கட்டும் இல்லை யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் வெளியே நம்ம ஒரு லைக்கு ஒரு மெச்சூர்டாக இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கிறதாக இருக்கட்டும் லைஃப் அடுத்து என்ன அப்படின்டு யோசிக்கிறப்போது வந்து ஓகே இதுவும் இருக்குது லைக் ஸ்டடிஸ்வைஸ் வந்து இன்னும் ஓகே இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் இப்படி படிக்கலாம் இது படித்தா இந்த இந்த ஸ்டேஜூக்கு போகலாம் இல்லை அடுத்து அடுத்து ஸ்டடிஸூக்கு இவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து புக்ஸை வந்து என்னை ஸ்டார்ட்டிங் லைஃப்பில் வந்து என்னோடய காலேஜ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைச்சதே லைக் புக்ஸ் ரீடிங் பற்றி நிறைய புக்ஸ் எவ்வளோ தூரம் நம்மளால் படிக்க முடியுமோ லைக் நமக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் ட்ராவல் பண்றப்பேயோ இல்லை வீட்டில் இருக்கப்பேயோ இல்லை பிரேக் டைம் கிடைக்கிறப்பையோ ஸோ ரீடிங்ஸ் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆச்சுன்னால் அது என்னோடய காலேஜால் தான் இப்படி சொல்லிட்டே போகலாம் அதை லைக் அ ஒரு லைஃபில் ஒரு பாதி ஜார்னி வந்து அந்த காலேஜே வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்குனு கூட சொல்லலாம்